வணக்கம் எனக்கு பிடித்த திரைப்படம் டிவி சீரியல் புத்தகம் அப்படின்னு பார்க்க போனால் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்தது புத்தகங்கள் படிக்கிறது தான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன் இப்போ நான் ரீசன்ட்டா படித்த புத்தகம் எது அப்படினா வேள்பாரி இந்த வேள்பாரி அப்படிங்கிற புத்தகம் வந்து சு வெங்கடேசன் எழுதியது இந்த புத்தகம் படிக்க படிக்க அவ்வளோ சுவையாக இருக்கும் எப்படி அப்படினா எப்படி தான் அப்படி இந்த புத்தகத்தை எழுதினார் ஐயோ அவர் கூடவே நம்ம இருந்து அவர் எழுதும் போது இருந்து ரசித்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் அவ்வளோ ஒரு அருமையாக எழுதிருப்பார் இந்த வேள்பாரி அப்படிங்கிற அந்த நாவலை என்ன அப்படினா வேள்பாரி அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒரு வள்ளல் எப்படி வாழ்ந்தான் எப்படி ஒரு சிறப்பான ஒரு படை பலத்தோடயும் செல்வ செழிப்பிலையும் வாழ்ந்தான் அப்படி வாழ்ந்தவன் எப்படி ஒரு வள்ளல் தன்மையோட இருந்தான் அப்படிங்கிறது தான் வள்ளல் தன்மைலேயும் அதுவும் வேள்பாரிமாரி யாரும் வள்ளலாக இருக்க முடியாது யார் எது வந்து கேட்டாலும் கொடுப்பாரு அப்படினு சொல்லி அந்த பறம்பு மலை அவருடைய அந்த பறம்பு மலை பகுதியில் முக்கால்வாசி பகுதிகளை வந்து அவர் வந்து கேட்டவங்களுக்காகவே கொடுத்தாரு அப்படிப்பட்ட வள்ளல் அந்த வேள்பாரி அப்படிப்பட்ட வேள்பாரி வள்ளல் வந்து எப்படி வந்து சூழ்ச்சி செய்து கேட்ட தன்னுடைய உயிரையும் அப்படியே வந்து தானமாக கொடுத்தான் அப்படிங்கிறத வந்து ஆஹா அவ்வளோ ஒரு சிறப்பாக எழுதி இருப்பார் அப்படியே படிக்கும் போதே அதுவும் வேள்பாரியோட முடிவுகள் முடிவு அப்படிங்கிறத படிக்கும் போதே என்னால் வந்து கண்ணில் தண்ணீர் வந்து என்னால் துடைச்சு மாளலை அவனோட முடிவு அப்படிங்கும் போது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் மேலும் அந்த பறம்பு மலைய பற்றி சொல்லிருப்பார் பார் என்ன ஒரு அருமை அந்த அவர் அவர் படிக்க அந்த அந்த வேள்பாரி புத்தகத்தை நம்ம படிக்கும் போது அந்த பறம்பு மலைலேயே நாம் போய் இருந்தமாதிரியும் அதுலேயே வாழ்ந்தமாதிரியும் அவர் சொல்கிற ஒவ்வொரு பகுதியில் நாம் போய் வசித்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஏன்னா அந்த அளவு நம்மளை வந்து அந்த இடத்தில் வாழ வைச்சிருவாரு அது நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு பகுதிகளையும் நம்மளையே அந்த இடத்தில் வாழ வைச்சிருவாரு அவ்வளோ ஒரு அருமையாக அந்த ஒரு புத்தகம் எழுதிருப்பார் அதாவது பழங்காலத்தில் உள்ள அந்த வார்த்தைகள் முறைகள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பறவைகள் எவ்ளோ பறவைகள் பாக்கிறோம் அதில் காக்காவிருட்சிங்கிற ஒரு பறவை வந்து பழங்காலத்தில் இருந்துச்சு அப்படி அந்த காக்காவிருட்சி பறவை வந்து டக்குனு பறக்குது பறந்து வரப்போகுது அப்படினாலே இன்னும் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் டக்குனு தரையோட தரையாக படுத்துடுவாங்களாம் ஏன்னா அது வந்து மனிதர்களையே கொள்ளக்கூடிய ஒரு மோசமான பறவையாம் அப்படி ஒரு பறவை காக்காவிருட்சி அப்படினு அவர் எழுதிருக்கிறத படிக்கும் போது நமக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு பறவையை பாத்திருக்கவே மாட்டோம் அது பழங்காலத்தில் இருந்த பறவை இப்போ அந்த பறவை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் அதை கண்முன்னே அப்படி ஒரு பறவை நமக்கு வர்றமாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பாக எழுதிருப்பார் எழுதிருப்பார் வேள்பாரி அப்புறம் வந்து அந்த வள்ளி முருகன் அவங்களோட காதல் அதற்கான ஒரு மரம் ஒரு மரத்தை வச்சு அவங்களோட காதல் வளந்துச்சு அப்படிங்கிறத வந்து மிகவும் சிறப்பாக சொல்லிருப்பார் அப்புறம் என்னனா இந்த வேள்பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை அவர்களுக்கு பற்றி சொல்லும் போதும் மிகவும் சிறப்பாகவே சூப்பராக சொல்லிருப்பார் இந்த கபிலர் வந்து வேள்பாரியை எந்தெந்த இடத் வேள்பாரினு ஒரு மனிதனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுட்டு போவார் இருந்தாலும் வேள்பாரியோடவே இருப்பார் பழகிருப்பார் டக்குனு அவர் தான் வேள்பாரிங்கிறது அவருக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சமாத்திரத்துல வந்து அவர் வேள்பாரியை பார்த்து ரொம்ப பிரம்மித்து போவார் அந்த அளவு இப்படிப்பட்ட ஒரு மனிதனா அப்படிங்கிற மாதிரி பிரம்மித்து போவார் நாம் வந்து பழங்காலத்தில் என்ன படித்திருக்கோம் அப்படினா வந்து சேர சோழ பாண்டியர்களை பற்றி நாம் படித்திருக்கோம் நமக்கு வந்து சேர சோழ பாண்டியர்கள்னா ரொம்ப ஒரு சிறப்பு அப்படினு தான் நாம் படித்திருப்போம் ஆனால் நம்ம இந்த வெங்கடேசன் அவர்களோட வேள்பாரி புத்தகத்தை படிக்கும் போது எப்படி அப்படினா அடச்சே இந்த சேர சோழ பாண்டியர்கள் இவ்வளோ மோசமானவர்களா அவங்க பார் இப்படி ஒரு ஒருமாதிரி சூழ்ச்சி பண்ணியா இப்படியா வேள்பாரியை அவங்க கொல்லுவாங்க ச்சே அவங்க என்ன இப்படி இருந்திருக்காங்க அப்படினு நமக்கே நம்ம முந்தையர்கள் பழங்கால அரசு ஆற்றங்கரை அரசுகளான அந்த சேர சோழ பாண்டியர்களை பற்றி நமக்கு வந்து ஒருமாதிரி தோணும் ஏன்னா வேள்பாரி கதையை படிக்கும் போது நமக்கு அந்தமாதிரி தோணும் ஏன் அப்படினா அந்த சேர சோழ பாண்டியர்கள் வந்து அந்த வேள்பாரியை சூழ்ச்சி முறையில் வந்து உனக்கும் எனக்கும் உயிர் வேணும் உன் நாடு வேணும் அப்படினு சொல்லிட்டு கொல்வதும் அவர் இறந்த பிறகு அந்த அங்கவை சங்கவைகளுக்கு திருமணம் ஆகாமல் யார் அவங்கள திருமணம் பண்ணிக்க வந்தாலும் அவங்கள்ட்ட வந்து அவங்கள வந்து கொல்வதும் இந்தமாதிரியான இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் மனது ஒருமாதிரி நம்ம என்னடா நம்மளோட சேர சோழ பாண்டியர்கள் இப்படி இருந்திருக்காங்களே அப்படினு பார்க்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அந்த பறம்பு மலை இப்போ உள்ள பிரான் மலை அப்படிங்கிறது தான் பறம்பு மலை அப்படினு சொல்றாங்க அந்த பறம்பு மலை இப்பவும் இருக்கு இப்பவும் நம்ம போனால் அந்த பறம்பு மலை ஏறி பார்க்கலாம் அங்கே கபிலர் குன்று இருக்கு வேள்பாரி சிலை இருக்கு எல்லாம் அங்கே சூப்பராகவும் இருக்கும் அப்படிங்கிறத தான் எல்லாம் இந்த வேள்பாரி புத்தகத்தை நம்ம படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே ஒழிஞ்சு அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பாரி அப்படினு ஒருத்தர் இருந்தார் அவர் முல்லைக்கு தேர் கொடுத்தாரு அப்படிங்குறது மட்டும் தான் நமக்கு தெரியும் இந்த வேள்பாரி வேள்பாரிபாகம்ங்குற புத்தகத்தை படிக்கும் போது ஏ அப்பா இந்த பாரி அப்படிங்கிற ஒரு மன்னனுக்குள்ள இவ்வளவு வள்ளல் தன்மையா இவ்வளவு கொடைத்தன்மையா இவ்வளவு ஒரு இளகிய மனதா அப்படினுல்லாம் பார்க்கும் போது ஆஹா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த அளவு வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே என்னமோ இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கார் அது இந்த அளவும் அந்த புத்தகம் படிக்க படிக்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அந்த புத்தகம் வந்து இப்போது வந்து படமாக வரப்போகுது எப்படி பொன்னியின் செல்வன் படம் எடுத்தாங்களோ அதுமாதிரி வேள்பாரிங்கிற படத்தை எடுக்க போகிறாங்க அப்படினு சொல்லிக்கிறாங்க படமாக வந்தால் அதை முதலில் பார்க்கக்கூடிய ஆள் நானாக தான் இருப்பேன் ஏன்னா அந்த புத்தகம் படிக்கும் போது நமக்கு வந்து அவ்வளோ சுவாரசியமாக இருக்கு அந்த படம் அப்படினு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆக நான் வந்து எல்லோரையும் சொல்கிறேன் நான் பாக்கிறவங்க அனைத்தையும் சொல் அனைத்து பேரையும் சொல்வது இந்த வேள்பாரி அப்படிங்கிற புத்தகத்தை படியுங்க கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய இதில் இருக்கு பக்கங்கள் இருக்கு அதை படித்து முடிக்கிறது கஷ்டம் தான் இருந்தாலும் நீங்கள் படிக்க படிக்க அந்த புத்தகங்களை படிக்க படிக்க உங்களுக்குள் நிறைய புதிய புதிய தன்மைகள் உங்களுக்குள் வளந்துக்கிட்டு இருக்கும் அதுமாதிரி அந்தமாரியான புத்தகங்களை படித்து பாக்கும் போது பழங்காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க இந்த மலையில் எவ்வளோ அழகாக இருந்திருக்குது இந்த மலை மலையை பாக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு மலையினுடைய ஒவ்வொரு பகுதிலேயும் அவர் சொல்லும் போது அந்த மலைப்பகுதியில் விளையிற ஒன்று ஒன்றையும் பற்றி சொல்லிருப்பார் பார் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த வேள்பாரி புத்தகம் ஆக அனைத்து மக்களையும் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படினா நீங்கள் இந்த வேள்பாரி புத்தகத்தை படிங்க எவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறீங்க அதில் எனக்கு பிடிச்சது இந்த வேள்பாரி இந்த வேள்பாரி புத்தகத்தை படித்து நீங்களும் பழங்கால வரலாற்றை தெரிஞ்சிக்கோங்க பாரி என்ற ஒருத்தன் எப்படி இருந்தான் போனான் வளர்ந்தான் அவனுடைய வரலாறு என்ன அவனுடைய வள்ளல் தன்மை என்ன அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சிக்கணும் ஆகவே எனக்கு பிடித்த அந்த வேள்பாரி புத்தகத்தை நீங்கள் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம்